நம்ம சட்ட சிக்கல்களை வந்து பார்க்கணும் அப்படின்னாங்கா நாம உடனே ஒரு வக்கீல் வச்சு நெலப் பிரச்சனை இந்த மாதிரி ஆணுச்சுன்னா வக்கீல் மூலியமாக வச்சு நம்ம கோர்ட் மூலியமாக போயி தான் பண்ணனுங்கள் ஆனால் அது பண்ணும்போது அவங்களும் கரெக்ட்டாக ஓரளவுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க அதையும் வந்து சரியான முறையில் வந்து அவங்க செய்யறாங்க ஆனால் ரொம்ப லேட் பண்ணுறாங்க ரெண்டாவது ஊதியங்கள் கடன்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குறக்கு வந்து நம்ம மணியார் மூலியமா போய்ங்க அவங்களுக்கு எதாவது பணம் வர வேண்டியது இருக்குதா இல்லை ஓய்வூதியம் இந்த மாதிரி பணம்லான் பிரச்சனைகள் இருன்ச்சின்னா அதை வந்து மணியார்கிட்ட போய் சொல்லி மணியார் வந்து அவர் அதிகாரி ஆர்ஐக்கு வந்து அமிச்சி ஆர்ஐ வந்து தாசில்தார்க்கு அமிச்சி அவிய்ங்க அதை வந்து பார்த்து ரெடி பண்ணி அப்புறம் வந்து விசாரிச்சு பண்ணுறாங்க அது ரொம்ப லேட் பண்ணுறாங்க அது வந்து உடனடியாக செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாருக்குங்க